ஆ சொல்லுங்க மேம் குட் ஈவினிங் மேம் ஆ ஆமாங்க மேம் ஆ கம்ஃபர்டபிளாக தான் மேம் இருந்தது நான் கூட ஆன்லைனில் வைக்கிறாங்களே எங்கே செய்ய முடியாம இருக்குமோ அப்டின்னு நினச்சேன் பட் விஷுவலாக நம்ம வந்து வீடியோயெல்லாம் ஆன் பண்ணி செய்யறப்போ அதுவும் ஒரு புது அனுபவமாக ஜாலியாக தான் மேம் இருந்தது நல்லா புரிஞ்சுது ஆ எல்லாருக்கும் எல்லாமே புரிஞ்சுது நான் மற்ற பசங்கள்ட்டேயும் கேட்டேன் அவங்களும் நல்லா பண்ணுறாங்க ஆ எங்களுக்கும் புரிஞ்சுது மேம் சம் சிச்சுவேஷனுக்கு இதுவும் ஒரு இதுவாக தான் இருக்கு நல்லா தான் இருக்குது மேம் ஆ ஓகே மேம் தேங்க் யூ மேம்